எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா சேவல் சண்டைலாம் நடக்குங்க நிறைய பேர் வந்து அவங்கவுங்க வீட்டிலயும் சேவல் நல்லா வளர்த்தி சண்டை பிடிக்குற மாதிரி நல்லா வளர்த்தி கொண்டு வந்து சேவல் சண்டையில் கொண்டு வந்து சேவல் சண்டைக்கு விடுவாங்கங்க ரெண்டு சேவல் வந்து சண்டையில வந்து எந்த சேவல் ஜெயிக்குதுனு சொல்லி நிறைய பேர் பந்தயம் கட்டுவாங்க அதில் பார்க்க வந்தவங்களும் நிறைய பேர் பந்தயம் கட்டி ஜெயிப்பாங்க ஆனால் இதை வந்து அவங்க ஆசைக்காகனு வந்து சேவல் வந்து சண்டைக்கு விட்டு பந்தயம் கட்டி ஜெயிச்சு சேவலை வாங்கிகிட்டு போவாங்க காசு வாங்கிகிட்டு போவாங்க ஆனால் வந்து இது வந்து என்ன வர்ற ஜெனரேஷனுக்கு வந்து இது தப்பான இதாகதான் கொண்டு போகுங்க இதில் நிறையா பேர் காசு இல்லாமலும் வருவாங்க அப்போ அது காசுக்காக என்ன தப்பான செயல்களும் செய்வாங்க அது ஒரு உயிரினத்தை வந்து இப்படி வந்து சேவல் வந்து சண்டைக்கு விட்டு அதை வந்து அவ்வளோ துன்புறுத்தி அப்படி பண்ணுறது வந்து ஒரு தப்பான செயல்தான் ஆனால் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்துட்டிருக்கு இனி வர காலத்தில் இது மாதிரி நடக்காதுன்னு சொல்லி நாங்க நினைக்குறோம்